ஆ ஆமாம் சார் நீங்கள் ஆ சொல்லுங்கள் சார் உங்கள் ஆர்டர் என்ன ஆ ஓகே சார் உங்கள் ஆர்டர் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்ஸில் வந்துரும் சார் உங்களுக்கு அட்ரெஸ் சொல்லுங்கள் சார் இன்னைக்கு சில்லி சிக்கனும் மட்டன் பிரியாணியும் வந்து ஸ்பெஷல் போட்டுருக்கோம் சார் அதில் மட்டன் பிரியாணியில் வந்து தம்லையே வந்து டூ வெரைட்டி போட்டுருக்கோம் சார் ஆ ஓகே சார் அப்புறம் சார் ஆ ஓகே சார் உங்களோடய இது அட்ரெஸ் வந்து மெசேஜ் பண்ணிடுங்கள் சார்